கேப் ட்ரைவருங்களாங்க ஏங்க ஏங்க இவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போகறீங்க ஒரு சேஃப்டி இல்லை காரில் இப்படி ஆக்ஸிடண்ட்டாக நாளப்பின்னே ஆயிடுச்சுன்னா யாருங்க கொடுப்பாங்க அப்போ ஏதாவது ஆக்ஸிடண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறோம் நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் பரவால்லையா நான் இருக்கட்டும் பரவால்ல இன்னும் எத்தனை பேசஞ்சரை நீங்கள் அந்த மாதிரி ஏற்றிட்டு போயிட்டு இருப்பிங்க அப்போ இப்படி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிங்களா யாருமே உங்களை பற்றி கம்ப்ளைன்ட் பண்ணலையா அப்போ இல்லைங்க ரொம்ப தப்புங்க இந்த மாதிரி வேகமாக நீங்கள் ஒரு ரோட்டில் போகறது ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்னும் ஒரு தடவை பண்ணிங்கன்னா நான் ஆர்டிஒ ஆஃபிஸ் தான் நான் போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் உங்கள் கா உங்கள் கேப் நம்பரு எங்ககிட்ட இருக்கு உங்கள் ஃபோன் நம்பர் எங்ககிட்ட இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இன்னொரு தடவை நீங்கள் ஸ்பீடாக போகக்கூடாது அதுவும் இல்லாமல் நீங்கள் ரேட் வேறு அதிகமாக வாங்குறிங்க இங்கேருந்து ஃபைவ் கிலோமீட்டர் போகறதுக்கு நீங்கள் இவ்வளோ ரேட் வாங்குறீங்க அப்படி இருந்தால் அப்படி இருந்தாலும் இது ரொம்ப ரேட்டாக இருக்குதுங்க இங்கேருந்து அங்கே போகறத்துக்கு டைம்க்கு போகணும் தான் டைமுக்கு போகணும் தான் இல்லைனாலும் நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாது ஒரு சேஃப்டி இல்லை உங்களுக்கும் அது சேஃப்டி இல்லை உங்களுக்கும் ஃபேம்லி இருக்கு எனக்கும் ஃபேம்லி இருக்கு சரிங்களா பார்த்து இருந்துக்கங்க உங்கள் நம்பரு உங்கள் கேப் நம்பருல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது சரிங்களா நான் சரி நீங்கள் சேஃப் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக ஓட்டுறதுனாலும் பரவால்ல சேஃப்டியாக ஓட்ட கற்றுக்குங்க சரிங்களா

ஆ நான் கடைசியாக வார்ன் பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆ பார்த்துக்கோங்க அதெல்லாம் மனசில் வச்சிட்டு தான் நான் உங்களை வார்ன் பண்ணுறேன் வைக்கிறேன்